இப்போ தென்காசி மாவட்டத்தில் முக்கியத் தொழில்கள் எதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கனா விவசாயம்மும் ஜவுளித்துறையிம்தான் விவசாயத்தில் நல்லதொரு வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்காங்க எல்லா விவசாயிகளும் தென்காசி மாவட்டத்தைப் பொருத்தமட்டில் பருவத்துக்கு ஏற்றாபுல பயிர் செஞ்சு மிகப்பெரியதொரு புரட்சியே விவசாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையிலும் தென்காசி மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கனா ஜவுளித்துறை ஜவுளித்துறை வந்து கடலளவு பெருகியுள்ளது ஒவ்வொரு ஜவுளித்துறையிலும் ஜவுளி கடைகளிலும் அதிகமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால தென்காசி மாவட்டத்தைப் பொருத்தமட்டில் விவசாயம் ஜவுளித்துறையும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி வருகிற வந்துள்ளது தற்போதைய காலத்திற்கு ஏற்ற ட்ரெண்ட்லேயும் ஜவுளித்துறையும் விவசாயத்துறையும் இருக்குது அதில் ஏற்படக்கூடிய சவால்களையும் இன்னல்களையும் எளிமையான முறையில் ஷார்ட் அவுட் செய்து முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றது தென்காசி மாவட்டத்தில் ஜவுளித்துறையும் விவசாயத்துறையும் நல்லதொரு மிகப்பிரமாண்டமான வளரச்சியை பெற்று வந்துள்ளது வந்து கொண்டும் இருக்கின்றது